என் பேர் அஸ்கர் நான் ரீசென்ட்டாக வந்து ரியல்மி டென் ப்ரோ ப்ளஸ் மொபைல் வாங்கிருந்தேன் அந்த மொபைல் வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் பாஸிட்டிவ் இருக்குதுனு பார்த்தீங்கன்னா கர்வுடு டிஸ்பிலே கொடுத்துருந்தாங்க எனக்கு வந்து இந்த கர்வ்வாக வரது எல்லாமே ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனால தான் வாங்கினேன் அது ரொம்பவே நல்லா இருக்குது மூவி பார்க்கும்போதோ இல்லை வந்து நம்ம நார்மலாக மொபைல் யூஸ் பண்ணும் போதும் சூப்பராகவே இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னால் பேட்ரி பேட்ரி வந்து ஒன் டே ஒன் டே வந்து கண்டிப்பாகவே தாங்குது அடுத்த நாள் வரைக்குமே எனக்கு டுவெண்ட்டி பர்ஸண்ட் வரைக்குமே நிற்குது ஸோ பேட்ரி செம சூப்பராக இருக்குது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு கிளாரிட்டி அது வந்து ஸ்டடோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்குது அந்த பட படம் பார்க்கும்போது இல்லை வந்து நார்மலாக யூடியூப்பில் ஏதோ பார்க்கும் போது கூட சூப்பராகவே இது இருக்குது ஸோ இதெல்லாம் தான் அதில் இருக்கக் கூடிய பாஸ்ட்டிவ்ஸ்